இப்போ வந்துங்க நம்ம கோயமுத்தூர் மாவட்டத்தை பொறுத்த ம பகுதியில் காலநிலைங்குறது வந்துங்க சித்தரை மாதம் ஆனால் வெயில் அதிகப்படியான வெயில் கத்திரி வெயிலுயெல்லாம் வருதுங்க அப்பறம் அதுக்கு அடுத்தபடியாக தை மாதம் மார்கழி மாதம் ஆனால் மார்கழி மாதம்மாச்சினா மாரெல்லாம் குளுரடிக்கும் தையெல்லாம் தலையெல்லாம் நடுங்குன்னு சொல்வாங்கங்க அங்கே பெரியவங்க ஒரு இது சொல்லுவாங்க அந்தமாதிரி அந்த குளிர்கள்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்குறோங்க ஒரு இதமான சூழ்நிலையாருக்கும் அதே டைமில் கடைசியாக வந்துங்க இந்தக் கார்த்திகை மாதம் இந்த மாசங்களில் மழைனா சொல்ல முடியாதளவுக்கு மழை பெஞ்சிருக்குதுங்க ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடிங்க இதேமாதிரி மழை பெஞ்சி நம்மக் கைத்தறி நெய்யிறவங்க குழி கைத்தறிக் குழித் தறியாகருக்கும் அந்த தறியில் கால் விட்டு நெய்ய முடியாது ஏன்னால் ஒரு அஞ்சடி ஆழம் அந்தக் குழி இருக்கும் அந்தக் குழி நிறைய தண்ணி வந்துடும் தண்ணி வந்துடுங்க அதேமாதிரி முப்பது வருஷத்துக்கு முன்னால் இந்தமாதிரி நடந்ததுங்க இப்போ மறுபடியும் அதேமாதிரி மறுபடியும் தறிக் குழியில் தண்ணி வந்துருக்குதுங்க ஏன்னால் அதிகப்படியான ம மழை வருதுங்க இப்போது மழை வருதுங்க எப்போ பார்த்தாலும் மேகமூட்டமாக இருக்குதுங்க மழை வந்து எந்நேரத்துக்கு மழை வருதுனே தெரியமாட்டேங்குதுங்க